இந்தியாவில் வந்து நம்ம பிரபலமான விளையாட்டுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் போது கபடி கிரிக்கெட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாலிபால் ஃபுட்பால் கபடியில் வந்து பிரபலமான வீரர்கள் வந்து அஜிய் தாக்குர் அணுப் குமார் ராகுல் சவுத்ரி கிரிக்கெட்டில் வந்து சச்சின் டெண்டுல்கர் விரேந்தர் ஷேவாக் காம்பீர் தோனி யுவராஜ் செஸ்சில் வந்து ஆனந்த் இந்தமாதிரி ஒரு பல விளையாட்டுகள் வந்து ரொம்ப பிரபலமான விளையாட்டு இந்த விளையாட்டல்லாம் வந்து இந்த வீரர்கள்லாம் அவரவர்கள் இடத்த வந்து மற்றவர்கள் வந்து சாதனை புரியாத அளவுக்கு ஒரு சிறந்த வீரர்களாக வந்து அவங்கவங்க பணிய தக்கவச்சு நல்ல சிறந்த முறையில் செய்து முடித்திருக்கிறாங்க